கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மழை காலம் வந்தால் மக்கள் எல்லோரும் சிரமப்படுறார்கள் வீட்டிலேந்து ஹாஸ்பிட்டல்க்கு போக முடியல அப்புறோம் டேப்லெட் வாங்கிறதுக்கே அங்கே இங்கே போகன்னா ஃபுல்லாக தண்ணியாக நிற்கிறது எப்படி போகிறதுன் தெரியல அதுவும் ரோட்டில் வேறு ஓ ஒயர் கம்பிகள்லாக அறுந்து கிடைக்கிறது எதாச்சும் ஆகிடுமோன் சொல்கிட்டு மக்கள்லாம் பயப்புடுறாங்க அதனால் மழைக்காலத்தில் வந்து இங்கே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வாழ்கிறது கொஞ்சம் சிரமப்படுறாங்க மக்கள் அதனால் கா அதில் வந்து விவசாயத்துலேயும் வந்து நெல்பயிர்கள்லாம் நாசமடைகிறது தண்ணி ஃபுல்லாக புகுந்து நெற்பயிர்கள் மோசமடைகிறது அதே மாதிரி வறண்ட காலநிலையிலேயும் சரி வறண்ட காலநிலை வந்து சோளம் மக்காச்சோளம்லாம் போடுறாங்க அது வந்து ரொம்ப காய்ந்து விவசாயிகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது இதனால் வறண்ட காலமும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ரொம்ப பாதிக்கப்படுகிறது மழைக்காலமும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ரொம்ப பாதிக்கப்படுகிறது வெள்ளப்பெருக்கினால்